இப்போ பார்த்திங்கன்னா நான் கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் தான் நான் வேலைக்காக நான் இப்போ வந்து டவுன்ல செட்டில் ஆகிட்டேன் டவுன்ல பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஒரே ஹாரன் சவுண்டு அது வண்டியில போகிறது வர்றதுன்ட்டு நான் இப்போ வருஷத்தில் ரெண்டு மூணு வாட்டி கிராமத்துக்கு போயிருவேன் எங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு போய்ட்டு அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு போனாலே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அங்கே வயலோட எங்கள் வீடு வயல் சார்ந்து நல்ல கிராமத்து அப்படியே தென்றல் காற்று ரொம்ப ஒரு மனநிறைவாக இருக்கும் அங்கே ஊருக்கு போனாலே எல்லாரையும் அங்காளி பங்காளி எல்லாருமே ரொம்ப சந்தோசமாக இருப்போம் வாடா மாப்பிளை வா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அண்ணன் தம்பிங்களாம் வந்து ஜாலியாக இப்போ ஒரு ஃபங்ஷனுக்கு போனோம்னால் இப்போ தீபாவளிக்கு போனோம்னால் அழகாக ஜாலியாக எல்லாரும் சீட்டு விளையாடுவோம் ஒன்றா சேர்ந்து அதேமாதிரி வெடி வைக்கிற பிள்ளைங்களுங்க எல்லாரும் ஒன்றா வந்து எங்கள் அண்ணன் தம்பிங்களோட பிள்ளைங்க எல்லாருமே அங்கே வந்துருவாங்க ஊருக்கு வந்து நாலு நாள் தங்குவோம் வந்து தங்கிட்டு அங்கே ஜாலியாக எல்லாரும் சேர்ந்து சமைச்சு ஏன் மனைவி எங்கே அண்ணிங்க எல்லாரும் சமைச்சு மத்தியானம் சாப்பாடுனா சிக்கன் எல்லாமே வித விதமாக சிக்கன் மீன் எங்கள் பக்கம் அந்த மடையான்லாம் நிறையா கிடைக்கும் கிராமத்தில் நாட்டு மீன் நிறையா கிடைக்கும் அதனாள் எல்லா சமையலும் கவுச்சு வகையில் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற சந்தோசமே அது வேற அதெலாம் நகர்புற வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காது நம்ம வீட்டு வேலைக்கு போனோமா வந்தோமா இருக்கிறதை சாப்பிட்டுட்டு படுப்போமா இதுதான் அப்படியே ரோபோ மாதிரி வாழ்க்கி அதே ஒரு கிராமத்தில் போனோம்னால் நமக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நைட் பத்து பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் என் அங்காளி பங்காளிலாம் பேசிக்கிட்டு எல்லாருமே ஜாலியாக இருப்போம் இப்போ தீபாவளிலாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு ஒரு படத்துக்கு போறது படத்துக்கு போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வருவோம் அங்கே போனோம்னால் நம்ம இங்கே தான் பேண்ட் போட்டுட்டு அங்கேலாம் ஊர்லேலாம் கைலி இல்லேன்னா வேஷ்டி தான் கட்டிருப்போம் அது ஒரு கெத்தா அப்படியே ஜாலியாக எல்லாருமே நம்ம வயல்ல போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு நம்ம வயல்லாம் பார்த்து அதை ரசித்து குளத்துல மீன் இருக்கும் நிறையா அதுக்கு தீவனம் அந்த அதுமாரிலாம் இதமாரிலாம் போட்டுட்டு அதை பார்த்தாலே உனக்கு நமக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப சந்தோசமான வாழ்க்கை அது கிராமத்து வாழ்க்கையே அப்புறம் டவுன்ல பார்த்திங்கன்னா நமக்கு அந்தமாதிரி இருக்கவே முடியாது ஒரு சுத்தமான காற்று கிடைக்காது ஒரு மிஷின் வாழ்க்கை தான் நமக்கு வேலைக்கு போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போணுச்சா வந்துச்சா டியூஷன் போணுச்சா இந்தமாதிரி தான் ஸ்பீடான வாழ்க்கையாக ஓடும் கிராமத்தில் அப்படி கிடையாது உங்களுக்கு இப்போ கிராமத்தை பார்த்திங்கன்னா இப்போ டிவி எல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க அங்கேலாம் எதாச்சும் நாடகம் படம் நல்ல படம் போட்டான்னா மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இப்போ எங்கே கோயில் இருக்குது கோயில் கட்டையில உட்காந்தோம்னா நாங்கலாம் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம் என்ன பேசுறோம்னா எல்லாம் ஜாலியாக அரட்டை அடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கத்து ஊர்ல பசங்கலாம் வந்திருவாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்போம் ஒன்றா உட்காந்து சீட்டு விளையாடுறது இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரொம்ப பிடிச்ச இதாக இருக்கும் அதுதான் கிராமத்தோட வாழ்க்கை நமக்கு இயற்கையான காய்கறிகள்லாம் ரொம்ப கிடைக்கும் எங்கள் வீட்டு தோட்டத்திலே காய்கறி போட்டிருக்கோம் வெண்டி அவரை கொத்தரை கத்தரிக்கா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என் மனைவி போணுச்சின்னா எல்லாத்தையும் பறிச்சிவிட்டு வந்து சமையல் பண்றதுலாம் நல்லாயிருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்தமாரி வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது கிராமத்தில் உள்ள வாழ்க்கை இதனால நான் அடிக்கடி கிராமத்துக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவோடலாம் ரொம்ப சந்தோசமாக இருந்துட்டு வருவோம்